ஹலோ வணக்கமுங்க எங்கள் டிராவல் ஏஜென்ஸிங்களா நாங்கள் வந்து பேசுகிறோம் இதுக்கு முன்னே வந்து நாங்கள் டிராவல் ஏஜென்ஸி வந்து புக் பண்ணியிருந்தோம் நாங்கள் டூர் போகிறதுக்காக ஒன் டே டூ டே அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து பசங்களயெல்லாம் கூட்டு போகணுன்றத்துக்காக நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம் பட் அந்த டிராவல் ஏஜென்ஸி வந்து நாங்கள் சொன்ன இடம் வந்து வேறு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு நாங்கள் அந்த இடத்த வந்து இப்போ இங்கே தான் போகணுன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் பண்ணோம் பட் ஆனால் இப்போ யாரோ அதை வேண்டான்றத்துனால வேறு ஒரு இடம் நாங்கள் வந்து செலெக்ஷ்ன் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துக்கு வந்து எங்களுக்கு அந்த டிராவல் ஏஜென்ஸி வரணும் அதனால் வரணும் ஆனால் பட் நாங்கள் தான் டைம்மே மாற்றி சொன்னதுனாலயோ என்னவோ தெரியல டிரைவர் ரொம்ப லேட்டாக வந்தாங்க அதனால் தான் நாங்கள் வந்து இந்த டிராவல் ஏஜென்ஸி எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் மற்றதுலையே வேறு ஏதாது டிராவல் நாங்கள் மறுபடியும் இது பண்ணி நாங்கள் போயிகிறோம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் பட் டிராவல் ஏஜென்ஸின்னு எதுக்காக வச்சு எங்களுக்காக தான் வச்சுருக்குறாங்க நாங்கள் சொன்ன டைம் எங்களுக்காக வந்து அவங்களோட இது பண்ணுறதுக்காகன்னு வச்சுருக்காங்க பட் எங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு தான நாங்கள் போகணும் சொல்லிவிட்டோம் அதனால் மறுபடியும் வேறு இடம் மாற்றுறோம் அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் வந்து எல்லாம் எங்களுக்கு முடித்து கொடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மறுபடியும் நீங்கள் வந்து அந்த லேட் பண்ணாமல் எங்களுக்கு கரெக்டான டைம்முக்கு வந்து நீங்கள் இது பண்ணி கொடுங்க ஆனால் அதனால தான் நாங்கள் வந்து இப்போதைக்கு இந்த டிராவல் ஏஜென்ஸி இப்போது வேண்டாம் நாங்கள் வேறு இதில் அரேஞ் பண்ணி போயிகிறோம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து சொல்கிறோம்